எங்கள் ஏ நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து இந்த சாமிக்கு வந்து சாமியில வந்து பால் வந்துச்சு சாமி கண்லருந்து பால் வந்துச்சு அப்படின்னு நிறைய இது பண்ணிட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு என்னவோ வந்துட்டு இருந்தது அந்த சாமி அந்த சாமி வந்து பால் தந் பால் வந்து உண்மையாலுமே அது வந்தது ஏன்னா அது வந்து பக்தி அப்படிங்கிறாங்க அந்த இதில் வந்து நாங்களாம் ரொம்ப நம்பிட்டோம் நம்பினதுக்கப்புறம் நம்பி ரொம்ப அது வந்து சாமி சாமி அந்த கோயிலுக்கெலாம் டெய்லி போய்ட்டு வரது எல்லாமே அது நடந்துச்சு அதுக்கப்பறம் அக்கோ அந்த கோயில்லியே வேப்ப மரத்துலெலாம் பால் வந்தது வேப்ப மரத்துலருந்து பா அந்த பால் அதெல்லாம் வந்ததுனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப நம்பியிருந்தோம் ஏன்னா அவங்க வந்து அந்த இதில் போக போக போக அது வந்து ரொம்ப பக்தியாகி நாங்களாம் எல்லாருமே எங்கள் பக்கத்தில் இருக்கிறவுங்க எல்லாருமே ரொம்ப பக்தியில் அந்த கோயிலுக்கு எல்லாருமே போக போக போக போக அந்த கோயில் வந்து கொஞ்சம் பிரபல நல்லாவே பிரபலம் ஆச்சு ஏன்னா வெளியூர்லருந்து எல்லாமே ஐயோ இப்படி இப்படி பால் வருதே அப்படி இப்படின் சொல்லி எல்லாருமே போனாங்க அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே அதுக்கப்பறம் போக போக போ போக அப்படியே அவங்களும் கா அந்த பால் வரது கம்மி ஆயிடுச்சி அப்படியே மக்கள் வரதும் கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கப்பறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிந்து தான் தெரிந்தது அது வந்து இவங்களாக செட் பண்ணிணது அப்படின்னு அது ரொம்ப மூ சாமிங்கிறது வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே பக்திங்கிறது ஒன்று இருக்குது ஆனாலும் எல்லாருமே சாமி சாமிங்கிறது சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு சாமி சாமிங்கிற வேலையை வந்து சாமியே உங்களுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்க திருப்பியும் அந்த சாமிக்கே அந் வேலை குடுக்ககூடாது இல்லையா அதை வந்து ரொம்ப மூட நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கனு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா வேலையுமே சாமிக்கிட்ட தள்ளிட்டால் நீங்கள் என்ன வேலை செய்வீங்க நம்ம என்ன வேலை செய்வோம் இன்னும் சாமிங்கிறது வந்து ஒரு பக்தி இருக்கிறது தான் நான் இல்லேன்னு சொல்லக் கிடையாது அதை வந்து திருப்பி திருப்பி இது வந்து ரொம்ப கும்பிட்டு கும்பிட்டு கும்பிட்டு அது வந்து பக்தி பக்தி வந்து ரொம்ப மூட நம்பிக்கை அதை தான் நான் சொல்கிறேன்